குட்மார்னிங் சார் அக்ஷுவலி வந்து நாங்கள் ஒரு டொன்ட்டி த்ரீ போல் ஒரு ஃபேம்லி ஃபங்க்ஷன் வெச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து இங்கே ஊரில் திருவிழா நடக்குது அதனால் நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாட்டுக்காக உங்களோட ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணுறோம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங்கு நைட்டு அப்புறம் வந்து லஞ்ச்சும் நீங்கள் புரொவைட் பண்ணுற மாதிரி வரும் எங்களுக்கு மார்னிங் வந்து ஒரு இரநூறு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணிடுங்க மதியானம் ஒரு ஐநூறு பேர் வர மாதிரி இருக்கும் ஸோ நைட்டு திரும்பவும் இரநூறு பேர் வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மார்னிங் ஃபுட்டில் வந்து இது வந்து கோவில் ஃபங்க்ஷன் ஆக்ஷுவலாக ஸோ அதனால் என்னனா நீங்கள் வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சேர்க்க வேண்டாம் நாங்கள் அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேஸ் போகட்டும் த்ரீ டேஸுமே நாங்கள் உங்கக்கிட்டே ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணிக்கிறோம் த்ரீ டேஸ் வந்து ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு அந்த டைம்மு அது எல்லாத்தையுமே வந்து லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறோம் எங்களுக்கு டொன்ட்டி த்ரீ அப்போது வந்து கரெக்டாக மார்னிங் ஷார்ப்பாக ஷெவன் ஓ கிளாக் வந்து நீங்கள் எங்களுக்கு டெலிவெரி பண்ணுற மாதிரி ஒரு இரநூறு இரநூறு பேருக்கு சாப்பாடு ரொம்பலாம் வேண்டாம் இட்லி போட்டுக்கோங்க ஊத்தாப்பம் போட்டுக்கோங்க பூரி ஆர் பொங்கல் இது ரெண்டில் எதுனாலும் ஓகே உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எப்படி நீங்கள் செய்வீங்களோ அந்த மாதிரி போட்டுருங்க அதுக்கு சாம்பார் ஒரு மூணு சட்னி வைச்சிருங்க ப்ளஸ் வந்து இந்த ஸ்வீட் ஐட்டத்தில் வந்து லைக் கேசரி அந்த மாதிரி இல்லைனா ஹல்வா மாதிரி எதுனா பண்ணி கொடுத்துருங்க மார்னிங் வந்து ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும் பட் மதியம் வந்து கொஞ்சம் நிறையாவே இது செஞ்சு கொடுங்க ஃபுட்டு மீல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மதியானம் வந்து பிரியாணி கண்டிப்பாக போட்டுருங்க பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி அப்படி இல்லைனா மஷ்ரூம் போட்டுக்கோங்க மஷ்ரூம் கூட ஓகே தான் அப்படி இல்லைனா பலாக்காய்ல பிரியாணி இந்த மாதிரி எதனா ஒன்று போட்டுக்கோங்க பிரியாணி கண்டிப்பாக இருக்கணும் ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வெச்சு சாதம் ப்ளஸ் வந்து பொரியல் மூணு போட்டுருங்க ஒரு பொரியல் வந்து கூட்டாக இருக்கட்டும் அது எந்த கூட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ இப்போ வெலைவாசியெல்லாம் காயல்லாம் ஏறிப்போயிடுச்சு இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து எந்த காய் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த காய்க்கு கூட்டு வந்து வெச்சிடுங்க அதுக்கப்றம் வந்து கண்டிப்பாக பொரியல் வந்து வெச்சிடுங்க பொரியல் வந்து பீட்ரூட்டு பீட்ரூட்லாம் வேண்டாம் கோஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு வந்து ஒரு பொரியல் பண்ணிடுங்க உருளகிழங்குல வந்து வறுவல் பண்ணிடுங்க வெண்டக்காய்ல புளி மண்டி வெச்சிடுங்க அதுவும் இல்லாமல் வத்தல் குழம்பு வைய்ங்க பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரக்கொழம்பு மாதிரி வத்தக்குழம்பு ஒன்று வெச்சிடுங்க சாம்பார் வந்து நான் சொன்ன மாதிரி வெச்சுட்டு ரசம் மோர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ரசம் மோர் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் வந்து டிஷ்ஷஸ் வந்து பக்காவாக இருக்கணும் மதியானம் ஸ்வீட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்வீட்டு மாதிரி பண்ணிடுங்க பாயாசம் கண்டிப்பாக இருக்கணும் வடை பாயசம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த ஸ்வீட்டுக்கு வந்து எதாவது ஒரு நல்ல ஸ்வீட்டாக மைசூர்பாக்கு அப்படி இல்லைனா மில்க் கேக்கு இல்லைனா எதாவது லட்டு அந்த மாதிரி எது இருக்கோ அதை பார்த்து கொடுத்துருங்க ப்ளஸ் வந்து வாட்ரு பாட்டலு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுங்க நைட்டு வந்து கொஞ்சம் ஷ்பெஷல் டிஷ்ஷஸா இருக்கணும் லைக் நூடுல்ஸு சில்லி பரோட்டா கைமா பரோட்டா பரோட்டா இந்த மாதிரி நைட்டு வந்து கொஞ்சம் ஷ்பெஷல் டிஷ்ஷஸா பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டே மெனு எங்களுக்கு த்ரீ டேஸ் வந்து ஆர்ட்ரு வேணும் செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு ஐநூறு பேருக்கு போட்டுருங்க அன்னைக்கி தான் ரொம்ப பெரிய விஷேஷம் மதியானம் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டும் அதே மாதிரி ஒரு ஐநூறு பேர்த்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்றம் தேர்ட் டே வந்து எங்களுக்கு வந்து அகெய்ன் இதே தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டே மெனு தான் செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்டா செஞ்சுக்கிட்டு பொரியலை மட்டும் மாற்றி விட்டுருங்க இப்போ ஒரு மொதல் நாள் வந்து சௌ சௌ போட்டுருந்திங்க சௌ சௌவில் கூட்டு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து வேற எதாவது காய் வெச்சிக்கோங்க எதாவது பாசிப்பருப்பு போட்டு வேற எதாவது காய் வெச்சிக்கோங்க கீரை கூட்டு செய்வாங்ளான்னு என்ன எனக்கு தெரில கோவில் விஷேஷத்துக்காக நீங்கள் வந்து வேற எதாவது காயில் வந்து கூட்டு பண்ணுவாங்க புடலங்கா இந்த மாதிரி சுரக்கா எதுலியாவது கூட்டு பண்ணி கொடுப்பிங்க அப்படின்னா அதுக்கு செகண்ட் டே வந்து அது அந்த மாதிரி இருக்கிறதுல கூட்டு பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு தேர்ட் டே வந்து ஃபுல்லாக நான்வெஜ்ஜு ஸோ தேர்ட் டே ஃபுல்லாக நான்வெஜ் அப்படிங்கிறப்ப மார்னிங் வந்து டிஃபன் வந்து மாற்ற வேண்டாம் மார்னிங் டிஃபன் வந்து இந்த கொஞ்சம் வேற மாதிரி எதாவது எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க லைக் இட்லி தோசை அதுலேயே இந்த சாம்பார் அந்த சட்னி இதிலலாம் எதாவது சேஞ்சஸ்சேட் பண்ணி எதாவது ஒன்று எக்ஸ்ட்டா கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அங்கே இருக்கறவங்களுக்கு எங்களுக்கு தேர்ட் டே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மார்னிங்கே ஒரு ஆயிரம் பேர் இது பெரிய கோவில் ஃபங்க்ஷன் அப்டிங்கிறதுனால மார்னிங்கும் ஆயிரம் பேர் வருவாங்க ஸோ வந்து நீங்கள் அங்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஐஸ்கிரீம்ஸு தேர்ட் டே நிறையா வெச்சுருங்க ஐஸ்கிரீம் கிட்டத்தட்ட கோனு எது யார் எது கேட்டாலும் அங்கே கொடுக்குணும் நீங்கள் மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பால் காஃபி டீ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க ப்ளஸ் ஜூஸஸும் அரேஞ்ச் பண்ணிடுங்க மதியானம் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜு சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வந்து வெஜிடேபிள்ஸ் சூப்ஸ் வந்து ரெடி பண்ணிடுங்க அதே சமயம் நான்வெஜ்ஜும் ரெடி பண்ணிடுங்க வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு தனியாக வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க வெஜ்ஜி சாப்ட்றவுங்களுக்கு மீல்ஸ் வேணாம் ஒரே ஒரு சாதமாக லைக்கு வெஜிடேபிள் பிரியாணி மாதிரி எதாவது ஒன்று நல்ல நல்ல பிரியாணியாக பண்ணிவிட்டு அதுக்கு தொட்டுக்கிறத்துக்கு ரைத்தா ஆக்ஷுவலி நான்வெஜ்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும் வெஜ்ஜியோட டேஸ்ட்டும் ஸோ அது மாதிரி நீங்கள் தான் பாத்து பிளான் பண்ணிடணும் தென் வந்து மதியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜில் வந்து சிக்கேன்னு மட்டன்னு ஃபிஷ்ஷு இறாலு இது எல்லாம் இருக்கும் இது வந்து கிடா வெட்டு ஃபங்க்ஷன் தான் பட் எக்ஸ்ட்டா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் ஸோ கிடா வெட்டுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க கிடா வெட்டுறது அத மட்டும் நீங்கள் வந்து இங்கே செஞ்சிடுங்க மற்றபடி நாங்கள் சொல்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க மீன் கொழம்பு வெச்சுக்கோங்க மீன் வறுவல் வெச்சுக்கோங்க சிக்கேனில் வந்து சிக்கேன் சிக்ட்டி ஃபைவ் மாதிரி போட்டுருங்க அதே சிக்கன் பிரியாணி போட்ருங்க சிக்கன் ரைஸ் போட்டுருங்க அதுக்கப்பறம் வந்து நானு பன்னீர் பட்ரு மசாலா வெஜிடேரியன் பீப்பிள்ஸுக்கு அதுவும் வெச்சிடுங்க ப்ளஸ் பரோட்டா குருமா அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் எதாவது ஒரு பிரியாணி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷல் டிஷ்ஷா பண்ணி கொடுத்துருங்கப்பா இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோனு எங்களுக்கு சொல்லுங்கள் அதே சமயம் வந்து டெலிவெரி டைம் வந்து சொல்லிவிட்டேன் மூணு நாளும் மார்னிங் ஏழு மணிக்கு வந்துடணும் மதியம் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடணும் நைட்டு சாப்பாடு நைட்டு ஏழு மணிக்கு வந்துடணும் இது தான் உங்கள் ப்ரொசீஜரு டைமிங் வந்து நான் சொல்லிவிட்டேன் இப்போ நாங்கள் இத்தனை ஆர்ட்ரு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கொஞ்சம் பார்த்து போட்டுக்கங்க கோவில் ஃபங்சன் வேற அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து செஞ்சு எங்களுக்கு கோவில் ஃபங்க்ஷன்னால் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் மற்றபடி உங்களோட ஃபுட்டுலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் நல்லா செஞ்சு கொடுப்பீங்க நல்லா இது பண்ணுவீங்க அப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ வந்து இது அதனால் தான் உங்கக்கிட்டே வந்து ஆர்ட்ரு எடுத்துருக்கிறோம் ஃபுட்டில் எந்த குறையும் வந்துடக்கூடாது சாப்ட்றவுங்க எல்லோரும் மறக்காத அளவுக்கு நீங்கள் வந்து சமைச்சி கொடுத்தர்ணும்ப்பா அவ்வளோ தான் எங்களுக்கு ஒரு ஆசை மற்றபடி நீங்கள் காசு எவ்வளோனாலும் பரவாயில்ல கொஞ்சம் சேர்த்து போட்டு கூட வாங்கிகேங்க நல்ல பொருளாக வைய்ங்க நல்லதாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நன்றி ஒரு தள்ளுபடி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கனா நல்லாயிருக்கும் ஒரு பத்து பர்சென்டேஜு இல்லைனா ஒரு அஞ்சு பர்சென்டேஜாச்சும் தள்ளுபடி போட்டுக்கிட்டிங்கனா எங்களுக்கும் கொஞ்ச ம் நல்லாயிருக்கும் இவ்வளோ ஆர்ட்ரு பண்ணிணதுனால சரி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கங்க